எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ரீசண்டா வந்து எனக்கு பிடிச்சதாக இருந்தது வந்து டாடானு ஒரு மூவி அது ரொம்ப சென்சிடிவாக இருந்துச்சு எனக்கு பாக்கிறதுக்கு ரொம்ப அபெக்ஷனாக இருந்துச்சு அதில் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க அதில் இருக்கிற சாங்ஸ் எல்லா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு அந்த மியூசிக்கு அதில் கவின் ஆக்டிங்கு இதெல்லாம் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ஸிவாக இருந்துச்சு அதில் வந்து அந்த குழந்தையை வந்து ஆஸ்ரமத்தில் விட்டுட்டு அவன் ஆட்டோவில் ஏறி போகும்போது அழுவான் அந்த சீனு வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடித்த சீனு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படம்